செல்லப் பிராணிகள் உங்களுக்கு பிடிக்குமா ஆம் என்றால் என்ன செல்லப் பிராணிகளை வைத்திருக்கிறீர்கள் அல்லது வைத்திருக்க விரும்புகிறீர்கள் அதற்கான காரணம் என்ன இல்லை என்றால் ஏன் செல்லப் பிராணிகளை உங்களுக்கு பிடிக்காது செல்லப் பிராணிகள் எனக்கு பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு பிடிக்காது எனக்கு பெட்ஸ் வந்து பிடிக்காது ஆனால் பார்த்தா வந்து கியூட்டாக இருக்குது அந்தமாதிரி சொல்லுவேன் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது அது வீட்டில் எல்லாம் வந்து வள வளர்க்கல ஏன்னா எனக்கு அந்தவோட ஹேர்ஸ் வந்து அலர்ஜி வந்து ஏற்படுத்தும் அதனால் வந்துட்டு எனக்கு அது எனக்கு ஒருமாதிரி இருக்கும் லைட்டாக வந்துட்டு அதோட ஹேர் பட்டாலே வந்து எனக்கு ஒருமாதிரி அலர்ஜி மாதிரி வந்துடும் அதனால் தான் வந்து எனக்கு பெட்ஸ் வந்து பிடிக்காது ஆனால் பெட்ஸிலேயும் வந்து ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சது வந்து என்னென்னா டாக்ஸ் தான் டாக்ஸ் வந்து ஒரு சில டாக்ஸ் ரொம்ப கியூட்டாக இருக்கும் அந்தமாதிரில்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்காததுக்கு ஒரே ரீசன் வந்துட்டு அது வந்துட்டு யாரையாது கடிச்சால் எனக்கு பிடிக்காது அது கடிக்காமல் இருக்கணும் அப்புறம் க்ளீனாக இருக்கணும் டாக்ஸே அதுவாக க்ளீனாக இருக்கும்ல அந்தமாதிரி வந்து எனக்கு அது க்ளீனாக இருக்கணும் மேக்ஸிமம் வந்து எனக்கு அலர்ஜி அதனால் தான் வந்து எனக்கு பெட்ஸு பிடிக்காதுன்னு சொல்கிறேன் ஆனால் பெட்ஸிலேயும் எனக்கு பிடிச்ச கூட ஓரளவுக்கு பிடிச்ச பெட்டுன்னா அது வந்து டாக்ஸ் தான் எனக்கு டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு பிடிக்கும் அந்த டாக்ஸே வந்து கடிச்சால் வந்து எனக்கு பிடிக்காது மற்றபடி வந்துட்டு வேற எதுவும் இல்லை எனக்கு செல்லப் பிராணிகள் பிடிக்குமான்னா எனக்கு பிடிக்காது ஆனால் புடிக் இது அப்படி ஏதாவது ஒன்னாவது பிடிச்சிருக்கும்ல கொஞ்சமாவது பிடிச்சிருக்குணும்ல அப்படின்னா அது வந்து டாக்ஸ் தான்